நான் ஆஃபீஸில் வேலை பார்ப்பேன் வேலை பார்த்துட்டு முடிச்சுகிட்டு இருக்கும் போதே பிரேக் கொடுப்பாங்க கொடுக்கும் போது அப்போ போய் வெளியில போய் கேஷுவலாக ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம வந்து தொடர்ந்து ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் வந்து நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேலை பார்க்குறோம் ஒரே பிளேஸில் உட்காந்தே அது அவ்ளோவாக ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது அதனால கொஞ்ச நேரம் பிரேக் கொடுக்கும் போது வெளில போய் கேஷுவலாக நடந்துவிட்டு வருவேன் அப்போ போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பேன் டீ காஃபி எதாவது எனர்ஜிட்டிக்காக எதாவது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பிரிஸ்க்காக இருக்கும்ன்றதுக்காக தான் டீ குடிப்பேன் குடிச்சுவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் நல்லா பேசுவேன் ஏன்ப்பா ஏன் நேற்று என்னாச்சு இன்றைக்கு என்னாச்சு அந்த மாதிரி நல்லா பேசுகிறது கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா மனம் விட்டு பேசணும் எதா டவுட்ஸ்ஸாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் கேட்பேன் அவங்க நல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க இல்லைனா வேறு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்பேன் அது மாதிரி கேட்கும் போது அப்போ நல்லா ஒரு ஃபன்னாக ஜாலியாக இருக்கும் எல்லாம் காமெடி பண்ணுவாங்க நல்லா ஃபன்னாக இருக்கும் அப்புறம் வெளில எங்கேயாவது ரைட் போவோம் பைக் ரைட் போகும் போது ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் முக்கியமாக ஸ்பெண்ட் பண்ணும் போது நல்ல ஒரு ஜாலியான ஃபீல் கிடைக்கும் ஏன்னா நம்ப மம்மி டாடிக்கிட்ட பேசுகிற டையத்தை விட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் அதிகமாக பேசுவோம் ஆஃபீஸில் காலேஜஸில் அதை போல் தான் அதை போல் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கும் போது தான் நேரம் போகறதே தெரியாது அது நல்லா ஜாலியாக இருக்கும் நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட்லியாக அதனால கொஞ்ச நேரம் ரொம்ப நம்ப ஒர்க் டென்ஷனில் இருக்கும் போது அவங்கள்கிட்ட கொஞ்சம் பேசும் போது கொஞ்சம் ரிலேக்ஸாகவும் நல்லா மைண்ட் ஃப்ரெஷ்னஸாகவும் இருக்கும் அந்த மாரி இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெளில போய் நான் நிறைய டிராவல் பண்ணி நிறைய டிராவல் பண்ணி நிறைய இடத்துக்கு போகணும் நேச்சரான ஸ்பேஸை பா ஸ்பேஸஸ்லாம் பார்க்கும் போது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும் அந்த மாரி பேசுகிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல இயற்கை காட்சிக்கள்லாம் பார்க்குறது கண்ணுக்கு ரொம்ப நல்லது அது மாரி இருக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மாரி நிறைய ப்ளேசஸ்லாம் போவேன் போய் பார்ப்பேன் இப்போ டூ டேஸ் லீவ் கிடைக்குதுனா சண்டே சாட்டர்டேலாம் வெளில போயிடணும் பைக்கை எடுத்துகிட்டு வெளில போய் நல்லா சுற்றி பார்க்கணும் சுற்றி பார்க்கும் போது மைண்ட் ஃப்ரெஷ்னஸாக இருக்கும் திரும்ப வீட்டுக்கு வந்து திரும்ப ஆஃபீஸ்க்கு வரும் போது ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும்